கிராமத்தில் வந்து எது நடந்தாலும் வெளியே வரது இல்லைங்க அப்படியே அவன் செஞ்சுருந்தாலும் அவனை வெளியே விட்டுறாங்க பிடிச்சி இது பண்ணுறது இல்லை நல்லா கண்டிக்கிறது இல்லை அப்புறம் இங்கே வந்து பஸ் எல்லாம் போய்ட்டிருக்குது முன்னால் பஸ் வெறும் பஸ்சாகதான் போகும் நாங்கள் குறுக்காட்டினா பின்னால் வருது போம்மா அதில் ஏறி போம்மா எதுக்கு இதைவே குறுக்காட்டுறீங்க பின்னாடி ஒரு வண்டி சும்மாதான் வந்துகிட்டு இருக்குது அதில் ஏறுங்கம்மா அப்படினுதான் சொல்கிறாங்க ஃப்ரீயாக விட்டதுனால எங்களுக்கு காசு கொடுத்து கூட போய்க்குவேன் ஃப்ரீயாக விட்டு என்ன பிரயோஜனங்க எதாக இருந்தாலும் அந்த பஸ்சில் போங்கிறான் அந்த பஸ்காரன் வந்தால் இன்னொரு பஸ்சில் வாம்மான்ட்டு போகிறான் நாங்கள் எப்படி அந்த டைம்க்கு அந்த வேலைக்கி போய் சேர முடியும்ங்க